நான் என்னோட பள்ளியில் வந்து எங்களுக்கு வந்து ட்ராயிங் அப்படின் சொல்லிவிட்டு ஒரு பீரியடே இருக்கும் அந்த டைம்மில் வந்து எங்கள் சார் வந்து போர்ட்ல வந்து நிறைய படலாம் வரஞ்சு காட்டுவாங்க அதை நாங்கள் வரஞ்சு திரும்ப எடுத்துகிட்டு போய் காட்டுவோம் அதுக்கு வந்து மார்க் போடுவாங்க பத்து மதிப்பெண் குள்ளே போடுவாங்க நான் அதில் அதிகபட்சம் ஒம்பது மதிப்பெண் வரையும் வாங்கி இருக்கன் எனக்கு நல்லா வரைய வரும் எனக்கு வரையிறது ரொம்ப பிடிக்கும் நான் தான் என் ஃப்ரெண்ஸ்க்குலாமே அப்போலாம் வரஞ்சு கொடுத்துட்ருப்பன் அது மாதிரி ஸ்கூல் படிக்கும்போது அசைன்மென்ட் எல்லாம் சப்மிட் பண்ண சொல்லுவாங்க அப்போ நம்ம சின்ன பிள்ளதான அதனால வந்து இந்த ஃப்ரண்ட் பேஜ்ஜில் வந்து நிறைய டிசைன் எல்லாம் போட்டு நிறைய வரஞ்சி அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போய் கொடுக்குலாம் அந்த மாதிரி நான் வரையிறப்போ அசைன்மென்ட் வச்சப்போ எனக்கு வந்து பத்து மதிப்பெண் கூட எனக்கு அசைன்மென்ட்டில் கிடச்சிருக்கு நான் வரஞ்சு அப்படி ஃப்ரண்ட் பேஜ் அழகாக வச்சு கொடுத்தனால எனக்கு நல்லா வரைய வரும் எனக்கு வரையிறது ரொம்ப பிடிக்கும் நான் என்னோட பள்ளி பருவத்தில் தான் வரைய நல்லா கற்றுக் கற்றுக்கிட்டன் அது வந்து நான் நம்ம படிக்கணும் ஓவியம் சம்மந்தமாக படிக்கணும்னா அப்படினா இப்போ நம்ப ஊர்ல எல்லாம் வந்து அதுக்கான கல்லூரிகளே தனியாக வந்து இருக்கு எனக்கானா அது முதலலாம் தெரியாது இதுக்கு எல்லாம் கல்லூரி இருக்கா இதுக்கு எல்லாம் தனி பட்டப்படிப்பு இருக்கா அப்படின் சொல்லிவிட்டு எனக்கு தெரியாது ஆனால் எங்கள் சித்தப்பா வந்து ஒரு ஆர்ட்டிஸ்ட் தான் அவங்க நல்லா வரைவாங்க அவங்க வந்து பேசிட்டுருக்கும்போது சொன்னாங்க இது மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் வந்து இதுக்கு படிச்சுருக்கான் இந்த படிப்பு படிச்சுருக்கான் டிகிரி முடிச்சிவிட்டு இப்போ நல்ல வேலையில இருக்கான் அப்படின் சொன்னாங்க அப்போதான் எனக்கு தெரிய வந்துச்சு ஓ ட்ராயிங் வரைறதுக்கு எல்லாம் தனியாக ஒரு படிப்பு இருக்கு டிகிரியே இருக்கு அப்படின் சொல்லிவிட்டு எனக்கு அப்போதான் தெரிய வந்துச்சே நம்ப நாட்டில் வந்து படிப்பை ஓவியத்தை வளர்க்குறத்துக்குமே படிப்புகள் தனியாக இருக்கு கல்லூரிகளில் தனிபட்ட தனியாக இதற்குன்னு படிப்புகள் வந்து கண்டிப்பாக இருக்கு எனக்கு ஆனால் இப்போதான் தெரியும் ஆனால் இருக்குங்கிறது நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு இன்னுமே வரையிறது ரொம்ப பிடிக்கும் அதில் என்னால் வரையிறது மூலியமாக பெரிய அளவுக்கு எல்லாம் செல்ல முடியில அதனால நான் இந்த அளவுக்கு போகணும் குறிக்கோள் அப்படிலாம் எனக்கு எதுவும் இல்லை ஆனால் இன்னமுமே எனக்கு வரையிறதுனா ரொம்ப பிடிக்கும் அதாவது எனக்கு எப்படி வரையிறது பிடிக்குனா அந்த கார்ட்டூன்ஸ் கேரக்டர் எல்லாம் இருக்குல அதெலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பொம்மை இதெல்லாம் இதோடைய இமேஜஸ் எல்லாம் வந்து கூகுலந்து பார்த்து எடுத்து அதை பார்த்து நான் அப்படே ஏஃபோர் ஸீட்டில் வரஞ்சு வச்சுருப்பன் எனக்கு அதெலாம் ரொம்ப பிடிக்கும் அதுமாதிரி ஸ்கூல் படிக்கும்போதும் டிஸ்னி ப்ரின்சஸ் எல்லாம் இருப்பாங்களே அவங்களோட ஃபோட்டோவைலாம் தனி தனியாக வரஞ்சு இது என் ஃப்ரெண்டு இதான் நீ அப்படின் சொல்லி அவங்களுக்கு அந்த டிஸ்னி ப்ரின்ஸசோட படத்த வரஞ்சு அவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு டிஸ்னி ப்ரின்சசோட படத்தை வரஞ்சு கொடுத்துருக்கன் எனக்கு அவ்வளோ நல்லா வரைய வரையும் வரும் காலேஜ் படிக்கும் போதுமே நான் எங்கள் சார் வந்து யாருக்கு என்னென்ன டேலண்ட் இருக்கு அந்த மாதிரி கேட்டபோது நான் எனக்கு ட்ராயிங் நல்லா வரும் அப்படின்தான் சொன்னன் நான் வரஞ்ச படத்த எல்லாம் கூட சார்கிட்ட காமிச்சன் அவங்க ரொம்ப நல்லாருக்குன்னு சொன்னாங்க எனக்கு படம் வரைறதுன்னு தனியாக குறிக்கோள் அப்படிலாம் எதுவும் இல்லை ஆனால் எப்போதுமே நம்ப தோணும்போது நான் எடுத்து வரைவன் இந்த கார்ட்டூன் கேரக்டர்ஸ் தான் மோஸ்ட்லீ வரைவன் அனிமி கேரக்டர்ஸ் இதலாம்தான் வரைறது எனக்கு ரொம்ப பிடிக்கும்